ஆ உங்களுக்கு என்னங்க வேணும் ஆ ஆமாம்ங்க சொல்லுங்கள் ஆ ஆ சரிங்க சரிங்க கொடுத்தர்லாங்க உங்களுக்கு எல் எல்லாத்திலையும் இது மட்டுந்தான் வேணும்ங்களா இல்லை இன்னும் மற்ற ஃப்ரூட்ஸ் ஏதாவது வேணும்ங்களா எங்கள் கடையில் வந்து மாம்பழம் மாதுளை திராட்சை முலாம்பழம் வாழை பழம் ஸ்டாபெர்ரி எல்லாமே இருக்கு வெளி நாட்டு பழங்கள் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு ஆப்பிள் ஆரஞ்ச் கொய்யா மட்டும் போதும்ங்களா சரிங்க ஆ எல்லாத்லைலையுமே நிறையா டிஃப்ரெண்ட்டான ரேட்லாம் இருக்குங்க ஆ எல்லாமே ஃபர்ஸ்ட்டு ஒன் ஃப்ரெஷாக இருக்கிறது வந்து நல்லா ஹை குவாலிட்டியானது எரநூற்றி இருபது ரூவாங்க கொஞ்சம் கம்மியானது நூற்றி எண்பதுரூவாங்க ஆரஞ்சும் அதே மாதிரிதாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து நூற்றி எண்பது ரூபாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது நூற்றி ஐம்பது ரூபாங்க உங்களுக்கு எந்த கேட்டகிரியில வேணும்ன்னு சொல்லுங்கள் ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ டெய்லியும் வேணும்ங்களா ஆ உங்களுக்கு எத்தனை மணிக்காட்டம் வேணும்ங்க ஆ சரிங்க எங்களுக்கு கடையில் ஆறு மணிக்காட்டம் நாங்கள் வந்துரும் உங்களுக்கு நாங்கள் உட்னே தந்துருவோம் நீங்கள் டோர் டெலிவரி வேணும்ங்களா இல்லை நீங்களே வந்து வாங்கிக்கிறீங்களா சரிங்க நாங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரியே பண்ணிருவோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் நீங்கள் பே பண்ணிவிடுங்க நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை ஆன்லைன்ல ஃபோன்ல பே பண்ணிருவீங்களா ஆ சரிங்க ஆ உங்கள் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் சொல்லுறீங்களா சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ ஓகேங்க ஆ சரிங்க ஆ பங்களா புதூர் ஓகே அப்பறங்க ஆ ஃபோன் நம்பர்

ஆ ஓகே ஆ சரிங்க ஓகேங்க இனிமேல் உங்களுக்கு இது எல்லா டேஸ்லையும் வேணும்தானே ஆ சரிங்க டெய்லியும் அனுபிச்சிருவோம் தேங்க் யூங்க